கடந்த ஒரு வருடத்தில் மறக்க முடியாத வகையில் ஒரு ஏற்பட்ட நிகழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் ரெண்டு செமஸ்ட்ரு நான் காலேஜில் ரெண்டு செமஸ்ட்டரும் வந்து எக்ஸாம் எழுதுனேன் எக்ஸாம் எழுதி ஒரு செமஸ்ட்ரு எக்ஸாமில் வந்து பாத்திங்கனா அரியர் வந்துடுச்சி அது ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு நிகழ்வுதான் அதுக்கப்புறம் சரி நல்லா படித்தா இன்னொரு செமஸ்ட்டருல நல்லா அதுவும் ஆல் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நல்லா படித்தேன் ஆனாலும் பாத்திங்கனா அடுத்து செமஸ்ட்டர்லேயும் பார்த்திங்கன்னா அரியர் விழுந்துடுச்சி ஆனால் ரெண்டு ஒரே வருஷத்தில் ரெண்டு எக்ஸாம்லேயும் அரியருன்னு பாத்திங்கனா ஒரு செமஸ்ட்டர் கூட என்னால் வந்து முழுசாக வந்து கிளியர் பண்ண முடியல அதனால அது வந்து அந்த வருஷத்தில் ஒரு மறக்கமுடியாத ஒரு நிகழ்வுன்னு பாத்திங்கனா அதுதான் அதனால் அப்போ வந்து என்ன ஒரு அனுபவம்னு பாத்திங்கனா பசங்கள் கூட சேராமல் நல்லா படித்து மொபைல்லாம் அதிகமாக நோண்டாமல் அடுத்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கனா ஆல் கிளியர் பண்ணணும் நம்ம வந்து அரியர் இருக்க கூடாது அப்படின்ற ஒரு அனுபவம் கொஞ்சம் கெடைச்சிது அப்பயும் பாத்திங்கனா அந்த அனுபவத்தை வந்து மறக்கல நான் இது இப்படிதான் நம்மளுக்கு ஆச்சுலா இனிமேல் இந்தமாதிரி பண்ணாமல் இருந்தால் அடுத்த செமஸ்ட்டருல அதுக்கு அடுத்த வர செமஸ்ட்டருல ஆல் கிளியர் பண்ணணும் அடுத்த செமஸ்ட்ரு இல்லைனா கூட அதுக்கு அடுத்து வர செமஸ்ட்டருல வந்து நம்ம ஆல் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மன தைரியம் ஒன்று வந்துச்சு இதான் வந்து நடந்த ஒரு வருஷத்தில் நடந்த வந்து ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு பாத்திங்கனா இதுதான் அனுபவமும் வந்து பார்த்திங்கனா அது தான் படித்து நம்ம அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணணும் செமஸ்ட்டரில் அந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு அரியர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதான் நான் தெரிஞ்சுக்கின அனுபவம்